தமிழ் நாட்டில் வந்துட்டு பண்டிகைகள் அதிகமாக வரும் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகள் வரும் இப்போது இந்து மதத்தில் பார்த்தீங்கனா தீபாவளி பொங்கல் அப்புறம் இதே மாதிரி நிறையா பண்டிகைகள் வரும் இந்த மாதிரி பண்டிகைகள் பண்டிகைகள் வரும்போது தான் குடும்பங்களாக சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து அவங்களோட அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கிற ஒரு நாளாக தான் இந்த மாதிரி பண்டிகைகள் இருக்குது இப்போது முக்கியமான பண்டிகை என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னால் தீபாவளி பொங்கல் அப்படி கொண்டாடுவாங்க இப்போ தீபாவளிக்கு சேர்ந்து போயெலாம் ட்ரஸ்ஸு எடுத்துகிட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு பலகாரம் முறுக்கு இதுதான் செய்வாங்க இதை வந்துட்டு மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுப்பாங்க அதன் மூலமாக தான் அன்பை அன்பை பரிமாறிக்கொள்வாங்க இப்போ ஃபேமிலியாக சேர்ந்துருந்தா தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதன் அதன் மூகமா அதன் மூலமாக பண் பண்டிகை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் பொங்கல் வந்துவிட்டா மொத்தம் மூணு நாள் பொங்கல் நினைக் மூணு நாள் பொங்கல் முதல் பொங்கல் வந்துட்டு காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் கன்னி பொங்கல் போகி பொங்கல் இது மாதிரி நாலு பொங்கல் வரும் இதேமாதிரி இந்த மாதிரி டைமில் தான் ஃபேமிலியெலாம் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க சேர்ந்து போய்விட்டு ட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வந்துட்டு பொங்கலோட சிறப்பு என்னெனா காலையில் ஆறு மணி உதய சூர் உதயம் சுரிக் உதிக்கிறதுக்கு அப்போவே பொங்கல் வைப்பாங்க கரும்பெல்லாம் வாங்கி செய்வாங்க ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒரு பொங்கல் வந்துட்டு வெண் பொங்கல் இன்னொரு பொங்கல் சர்க்கரப் பொங்கல் வைப்பாங்க அப்புறம் வந்துட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இது மாதிரியெலாம் வரப்போ வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு இலாங் க்ளீன் பண்ணி சரஸ்வதி பூஜைக்கு வந்துட்டு இரும்பு பொருட்கள் இதெலாம் போட் வைச்சு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் ஆயுத பூஜைக்கு வந்துட்டு நம்ம படிக்கிற புக்கெலாம் வைச்சு புக்கு மற்ற பொருட்கள் இதெல்லாம் வைச்சு சாம்பராணி போடுவாங்க இது வந்துட்டு சரஸ்வதி சரஸ்வதி அப்படினா பக்தி படிப்பை பற்றி அதில் அதிகமாக இது பண்ணலாம் படிப்பு வரும் அப்படினு சொல்லிட்டு அது சாமியெலாம் கும்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்புறம் கிறிஸ்டினில் வந்துட்டு கிறிஸ்மஸ் வரும் கிறிஸ்மஸில் வந்துட்டு ஃப்ரெண்ஸ்ங்கள்கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற டைம் நைட்டு டோ பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு ஏசு பிறப்பாங்க ஏசு பிறக்குற நற்செய்தியை வந்துட்டு ஊருக்கு தெரிவிக்குக்கிறது வந்துட்டு அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுவோம் அதன் மூலமாக உலகிற்கு ஒரு புது காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லாேருக்கும் புத்தாடைகள் அணிந்து வெடி வெடித்து கேக் வெட்டி மற்றவங்களுக்கு அதை கொடுத்து என்ஜாய் பண்ணி இது மாதிரி லாங்க் டைம் இல்லாத ஒரு ஃபீல் வந்துட்டு அப்போது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நியூ இயர் வந்து புது வருஷம் வந்துட்டு புதுசு வருஷத்துக்கு புத்தாடை அணிந்து புது புது முகங்களை பார்த்து நம்மளுடைய அன்பையும் மகிழ்ச்சியும் பரிமாறிக் கொள்வது புத்தாண்டு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போது டூ தெளசன்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதில் வந்துட்டு நான் என்னை கொஞ்சம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒரு இதில் வந்துட்டு இருக்கேன் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் இதுக்கப்புறம் அதிகமாக கோபப்பட மாட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இயரில் நான் எடுத்த ஃபஸ்ட்டு முடிவாக இருந்துச்சு அதே போல் ரம்ஜான் வந்துச்சு அப்படினால் ரம்ஜான் அப்போ முஸ்லீம்ஸெலாம் ஃபுல்லாக அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பிரியாணி செஞ்சு அவங்க மட்டும் சாப்பிடாமல் எல்லாேருக்கும் கொடுப்பாங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுவாங்க மற்றவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாேருக்குமே கொடுப்பாங்க இதன் மூலமாக அவங்களுக்கும் ஒரு புது வருஷம் அப்படினு புது வருஷம் பிறக்கும் அப்புறம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வந்துட்டு விவசாயிகளுக்கு விவசாயிகள் அவங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விவசாயிகள் வந்துட்டு அறுவடை செய்து நெற்பயிர்களை அறி அறுத்து அது சு சா சூரியனுக்கு படைப்பாங்க இது வந்துட்டு தமிழ் புத்தாண்டில் நடக்கும் அப்புறம் இங்கே தமிழ் நாட்டில் முக்கியமான ஸ்தலங்கள் நிறையவே இருக்குது இந்துக்கும் சரி கிறிஸ்டின் முஸிலீம்ஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு நிறைய தலங்கள் இருக்குது முக்கியமாக ஹிந்துக்களுக்கு பார்த்தீங்கனா ஐயப்பன் கோவில் சமயபுரம் பழனி பழனியில் என்ன ஸ்பெஷல்னால் பஞ்சாமிர்தம் சமயபுரம் மாரியம்மன் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் பழனி அப்புறம் காளியம்மன் கோவில் இது மாதிரி வந்துட்டு ஊர் திருவிழா அப்படியெலாம் வரப்போது பொங்கல் வச்சு போட்டியெல்லாம் வைப்பாங்க போட்டியில் வந்துட்டு உரி அடிக்கிறது அப்புறம் ஓட்ட பந்தயம் சின்ன சின்ன பிள்ளைங்கள வந்துட்டு மொத்தமாக ஒரே இடத்துல வச்சு பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும் யாரும் வந்துட்டு அவங்களுடைய வெறுப்பை காட்டாமல் அவங்களுடைய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பகிர்ந்துக்குறதுக்கு இது ஒரு சான்சாக இருக்கும் இந்த மாதிரி முக்கியமான பண்டிகைகள் இருக்கும் எங்கள் இதில் வந்துட்டு தேர் எடுப்பாங்க தேரில் வந்துட்டு அஞ்சு தேர் எடுப்பாங்க ஒரு ஒரு தேருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அந்த ஒரு ஒரு தேர்லேயுமே வந்துட்டு ஒரு ஒரு தேருலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படினால் எங்களுடைய கிறிஸ்மஸ் பண்டிகையும் நியூ இயர் பண்டிகையும் அதுக்கு அப்புறம் வர எங்களுடைய பர்த் டே அதுக்கு அப்புறம் வர எங்களுடைய சாமிக்கு வர தேர் அந்த தேர் எடுக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாேருமே ஒரே இடத்துல வந்துட்டு எல்லாேரும் சேர்ந்துருப்போம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதனால வந்துட்டு சந்தோஷம் பெருகும் மற்றவங்களுக்கும் ஆனந்தமாக இருக்கும் இதனால் உறவுகள் விடாமல் எப்பவுமே கூட்டு குடும்பமாக இருக்கும் யாரும் வெறுப்பை காட்டாமல் சந்தோஷமா இருப்பாங்க இப்போ ட்ரெடிஷனலாக பார்த்தீங்கனா இப்போ யாருமே அப்படி இருக்கிறது கிடையாது அந் அந்த காலத்தில் உள்ள மக்கள்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாேரும் சேர்ந்து இருந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க வந்துட்டு இப்போ போகணுமா கூட்டுகுடும்பமாக இருக்கணுமா அப்படியெலாம் யோசித்து அதெலாம் வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு சிட்டியில் போய்விட்டு தனி தனியாக இருக்காங்க இதனால் வந்துட்டு அவங்க இரண்டு பேருக்கும் உள்ள இடைவேளை கம்மியாகுது அன்பு மற்ற இது பரிமாறிக்கொள்வதுக்கு இது ஒரு சான்சாக இல்லை அதனால் இதெல்லாம் மாறணும் அந் அந்த காலத்தில் உள்ளது இந்த காலத்தில் இல்லங்கிறப்போ இதுக்கப்புறம் வர சந்ததிகளுக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லி கொடுக் சொல்லிக் கொடுக்க கூட இருக்க மாட்டாங்க அதனால் இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறத நான் எதிர்ப்பார்க்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி ஸ்தலத்தில் வந்துட்டு ஒரு ஒரு திருவிழா வரும்போது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் வந்துட்டு வேற்றுமையாக இருக்காது வேற்றுமையாக இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் அதனால இந்த மாதிரி ஸ்தலங்களில் திருவிழா வரப்போ தான் எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால எல்லாேரும் சந்தோஷமா இருக்கணும் இதுக்கப்புறம் என்ன ஃபெஸ்டிவல் வரும் அப்படினால் மே மந்த் எங்களுடைய என்னுடைய புதுஅணி விழா என்னுடைய காதணி விழா காதணி விழா நடக்கிறப்ப எல்லா குடும்பங்களும் சேர்ந்து மாமா வீட்டுலருந்து வந்து இதுமாதிரி சீரெல்லாம் செய்வாங்க அதனால் அவங்க வீட்டுக்கு பெருமையும் வரும் சந்தோஷமும் இருக்கும் அதனால் சந்தோஷங்கள் ஹாப்பி இந்த மாதிரி இருக்கனால் இன்னும் குடும்பங்கள் அதிகமாகும் கல்யாணம் அப்படினால் கல்யாணம் அப்படினால் கோவிலில் வந்து நடத்துவாங்க சில பேர் அந்த அந்த கல்யாணத்தில் வந்துட்டு எல்லாேருமே கூட்டமாக இருக்கணும் ஒரு ஒருத்தவங்களை பார்த்து மகிழ்கிறத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதனால இப்படி கூட்டு குடும்பமாக இந்த மாதிரி கல்யாணத்தில் சேர்ந்தா தான் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அவங்க லைஃபை தேடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி இந்த மாதிரி சொந்தங்கள் உருவாக இது மாதிரி முக்கியமான நாட்கள் இருக்காதனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் இதுக்கு அப்புறம் இது அழியக் கூடா அழியாம இருக்கணும் இந்த வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன் தேங்க்யூ